சார் ராகவா ராஜா ஆட்டோஸு ஆட்டோவா சார் இன்றைக்கு நான் இங்கே அழகப்பா யுனிவர்சிட்டி பக்கத்தில் காரக்குடியில் ஒரு வீட்டில் இருக்கேன் எங் என் வீட்டில் இருக்கேன் சார் சார் இங்கே இருந்து நான் செட்டிநாடு பேலஸ் போய் மறுபடி டெம்பிள்ஸு ஒரு ரெண்டு டெம்பிள்ஸ் போயிட்டு ரிட்டனு இங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ சார் ஆகும் சார் இங்கே பிள்ளையார்பட்டி இந்த சைடு போயிட்டு மறுபடி ரிட்டனு வர்றது மாதிரி இல்லாட்டினால் போகிறதுக்கு மட்டுமே எவ்வளோ சார் ஆகும் சரிண்ணா போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு அவ்வளோவா சரிண்ணா எப்போது எனக்கு நாளைக்கி காலையில் போகணும் நான் வந்துடுலாமா காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆ நீங்கள் இங்கே காரக்குடிக்கு இங்கே அழகப்பா யுனிவெர்சிட்டிக்கிட்ட வந்துட்டு போ கால் பண்ணுங்கள் நான் என் வீட்டு அட்ரெஸு சொல்கிறேன் ஆ சரி கன்ஃபார்மாக வந்துடுங்க வேறு எதுவும் டிலே பண்ணிடாதீங்க ஆ சரி ஓகேங்க